ஒன்று ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு எனது கணவருடைய பிறந்த நாள் ஏழு மே மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு என்னுடைய பிறந்த நாள் பத்து மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது என்னுடைய மூத்த மகனின் பிறந்த நாள் இருவது மே ரெண்டாயிரத்து இரண்டு என்னுடைய இளைய மகன் பிறந்தநாள் ஜீலை மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றஞ்சி என்னுடைய மகளின் பிறந்தநாள்